அதில் அதுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியிது அதனால் ஒன்று முடிச்சம்னாலும் வீட்டில் வந்து நல்லா திருப்திகரமாக எல்லாத்தையும் ஒன்று முடிச்சுகிட்டு அதுக்கடுத்தது இது அதுக்கடுத்தது இது அந்த பண்ணுறதால நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது